யெஸ் கம் இன்

ஓகே மேம் உட்காருங்க ஃபர்ஸ்ட்டு ஓகே மேம் ஓகே மேம் ஓகே கொஞ்சம் காட்டுறீங்களா பார்க்கறேன் நான் அதை

ஆமாம் மேம் இங்கே ஏதோ ஆஃபீஸ்ஸில் ஏதோ யாரோ மாற்றி பண்ணிவிட்டாங்க போல் எக்ஸ்ட்ரீம்லி சாரி மேம் இந்த இஷ்யூ வந்ததுக்கு ஆ மேம் இதை நான் அடுத்து எக்ஸாம் செல்ல தான் மேம் நான் கொடுத்துக் கரெக்ட் பண்ணனும் மேம் அவங்க தான் இதை எடுத்து ஃபர்தராக ஆ யெஸ் மேம் அடுத்து அவங்க தான் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுவாங்க இதை நீங்கள் ஒரு ஒன் வீக் அப்புறம் வந்து பார்க்குறீங்களா மேம் நான் அதுக்குள்ளே கரெக்ட் பண்ணி வச்சிடுறேன் ஆ ஆதார் ப்ரூஃப் வேணா கொடுத்துட்டு போங்க மேம் நீங்கள் ம் ஓகே ஓகே ஓகே மேம் ஆமாம் மேம் எப்படியும் ஒரு ஒன் வீக் தேவைப்படும் ஆ நீங்கள் நெக்ஸ்ட்டு மண்டே வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் மேம் ஓகே மேம் ஆ சரி மேம் கண்டிப்பாக நான் வார்ன் கண்டிப்பாக மேம் நான் வார்ன் பண்ணிடுறேன் இதற்கப்பறம் ஃபர்தராக எதுவும் இஷ்யூஸ் வராமையும் நான் பார்த்துக்கறேன் மேம் ஆமாம் மேம் கண்டிப்பாக கண்டிப்பாக சாரி மேம் பு புரியுது மேம் உங்கள் சுச்சுவேஷன்னு யார் பண்ணாங்க என்னான்னு தெரில நான் பார்க்கறேன் மேம் பார்த்துட்டு வார்ன் பண்ணிறேன் மேம் ஆ தேங்க் யூ மேம் ஓகே மேம் நீங்கள் ஒன் வீக்கில் வந்து பாருங்கள் அப்புறம் ஓகே